அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் கூட

நீண்ட வரிசையில் நிற்பது அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் வேணும்னா காலை நேரங்களில் கொஞ்சம் நீண்ட நேரம் நிற்கிற மாதிரி வரும் மற்றப்படி தனியார் மருத்துவமனையில் நம்ம போன உடனே பாத்துக்கிற மாதிரியான வசதிகள் தான் பண்ணி இருக்காங்க அந்தளவுக்கு மருத்துவம் சிறப்பாக இருக்குது கட்டணம் தனியார் மருத்துவமனைகளில் சற்று அதிகமாக இருக்குது நிறைய இடங்கள்ல மற்ற ஆனால் வந்து நீண்ட வரிசையில் நிற்பது என்பது தமிழ்நாட்டு தனியார் மருத்துவமனைகளில் மிக குறைவு